நான் வந்து ஒரு கடையில் ஒரு மொபைல் ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்னேன் அந்த மொபைல் ஃபோன்னால் நான் வந்து டைம் வந்து நிறைய விஷயங்கள தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் பயன்படுத்தினேன் அதுலருந்து நிறைய பாசிட்டிவ் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ வந்து நான் வந்து உணர்ந்து இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்சில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமாக இருந்துருக்கு அதனால் வந்து அந்த இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குனதுனால் எத்தனையோ விஷயங்கள நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துனால் கையில் இருக்கிற ப்ராடக்ட்டை நம்மதான் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தனும் அப்படின்ற வகையில் இந்த மொபைல் ஃபோன் வாங்குனதுனால் நான் நிறைய எனக்கு தெரியாத விஷயங்கள நான் கற்றுக்கிட்டேன் அதேமாட்டி என்னுடைய திறமையை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தவும் வேறு என்னென்ன வாய்ப்புகள் இந்த உலகத்தில் அடங்கி இருக்கோ அதையெல்லாம் வந்து நான் தெரிந்துகிறதுக்கும் இந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டாக இருக்கறதுனால் எனக்கு அது நெ என்னுடைய லைஃப்ல நிறைய பாசிட்டிவ்வான ஒரு சில விஷயங்கள பண்றதுனால் எனக்கு இந்த ஒரு ப்ராடக்ட்லருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போதுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும்